நான் வந்து ஒரு நாளைக்கு வயலில் ஆறு மண் நேரம் பக்கம் செலவிடுவோம் அதுவும் நாங்கள் வந்து மல்லிகைப்பூவு கனகாமரம் இதெல்லாம் வந்து வச்சி இருக்குறோம் மல்லிகைப்பூ வந்து ஒரு அரை ஏக்கரு கனகாமரம் வந்து ஒரு அரை ஏக்கரு வச்சி இருக்குறோம் அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கே வயலுக்கு போயிருவோம் அஞ்சு மணிக்கு போனம்னா பூவு எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஏழு மணி வரைக்கும் பூவு எடுப்போம் பூவு எடுத்துவிட்டு அதை வந்து மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு அனுப்பிவிட்டுருவோம் அதுக்கு அப்புறந்தான் மடைய திருப்பிவிட்டு தண்ணி பாய்ச்சி விடுவோம் எல்லா வயலுக்கும் தண்ணி தேக்கம் பாய்ச்சினத்துக்கு அப்புறம் களை இருந்ததுன்னா களை எடுத்து விடுவோம் களை எடுத்ததுக்கு அப்புறம் சாய்ந்தரமா தான் மறுபடியும் வயலுக்கு போவோம் சாய்ந்தரம் போகும் போது எங்களுக்கு வந்து விவசாயம் நிலம் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு ஆறு ஏக்கர் பக்கம் எங்களுக்கு விவசாயம் நிலம் இருக்கு ஒரு ஏக்கர் கத்திரிக்காய் போட்டு இருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து வெ வெண்டங்காய் போட்டு இருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து தக்காளி போட்டு இருக்கோம் நாங்கள் வந்து உடனே காலையில் வந்து எங்களால் சந்தைக்கு அறுவடை பண்ணி அனுப்ப முடியாது அதனால ஈவினிங்கே நாங்கள் போய் கத்திரிக்காய் தக்காளி வெண்டங்காய் இது எல்லாமே நாங்கள் வந்து ஈவினிங்கே எல்லாமே பறிச்சு அதை வந்து எடுத்து வச்சுருவோம் காலையில் வண்டி ஆட்டோவே உள்ளூருக்கு வரும் அதாவது வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த ஆட்டோவில அனுப்பிவிட்ருவோம் சந்தைக்கு போகற மாதிரி அனுப்பிவிட்ருவோம் அதுக்கு அப்புறம் வந்து அந்த ச சந்தையில் போயிருவாங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க விவசாயம் வந்து எங்கள் தாத்தா காலத்துலருந்தே பண்ணிக்கிட்டு இருக்குறாங்க பாரம்பரியமாக எங்கள் அப்பா அதே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா எல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கு அங்கே அந்த அந்த வேலையை நாங்கள் வந்து ரசிச்சு செய்யறோம் அதாவது இயற்கை முறையில நாம்மளே விவசாயம் பண்ணி நாம்மளே அறுவடை பண்ணி நாம்மளே சாப்பிட்றது அது ரொம்ப சந்தோஷம் அது இல்லாம மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடையில் வாங்குறது கலப்படம் இருக்கும் இது வந்து நம்பளே பண்ணுறதுனால கெமிக்கல் இல்லாத உரம்மாக நம்பளோட மாட்டு சாணத்தையே போட்டு அது விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குறது அதனால வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை ச சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால் நோய் நொடிலருந்து நமக்கு வந்து எதுவும் கிடைக்காது இல்லை அதனால வந்து